எங்கள் வீட்டில் ஒரு பர்த்து டே ஃபங்ஷன் இருந்ததுனால் நாங்கள் மங்களம் ஹோட்டலில் ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்புறம் சாப்பிட்ற பொருட்கள் டின்னருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் ஆர்டரு பண்ணிணோம் அதில் ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக்கு கிரில் சிக்கன் பரோட்டா அப்புறம் செட்டிநாடு நிறையா டிஷ்ஷஸ் அரேபியன் டிஷ்ஷஸ் அதெல்லாம் ஆர்டரு பண்ணிணோம் ஆர்டரு பண்ணி அப்புறம் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால ஒரு இம்பார்ட்டண்டான வேலை வந்ததுனால் எமர்ஜன்சி சுச்சிவேஷன் வந்ததுனால் நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு பார்ட்டியை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிருச்சி பார்ட்டி கேன்சல் பண்ணிட்டு ஆர்டரு பண்ணிணது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டோம்